நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்போது சமைக்க ஆரம்பித்தேன் அப்படினா நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சமைக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அம்மா வேலைக்கு போய்டுவாங்க அக்கா அங்கே ட்யூஷன் போய்டுவாங்க அண்ணாவும் ஸ்கூல் போய்டுவாங்க நாம் சின்ன பிள்ளைன்றதுனால நம்மள எல்லாரும் இங்கே தானே லோக்கல்ல தானே படிக்கிற சமைச்சு வைம்மா அப்படினுவாங்க எனக்கு அது ஒரு ஆர்வமாகவே இருக்கும் நம்ம சமைக்கும் போது அப்படி என்ன சமைக்கலாம் அம்மா எப்படி செய்கிறாங்க அப்படின்றது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படி பார்க்கும் போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெண்டைக்காய் கார கொழம்பு வைச்சேன் அப்போ வந்து வெண்டைக்காய் வதக்கிட்டு தான் போடணும் அப்படினுலாம் எனக்கு தெரியாது நான் மட்டும் அரிஞ்சிட்டேன் அரிஞ்சிட்டு தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் கா காயை அப்படி அள்ளி கொட்டிட்டேன் கொட்டிட்டு பார்த்தா அது ரொம்ப கொழகொழனு வளவளவளனு இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அய்யயோ போச்சுடா மாட்டினோம்மா நம்ம அம்மா நம்மள அடிக்க போகிறாங்க எல்லாம் காய வச்சிட்டு நிறைய தக்காளி போட்டிருந்தேன் இவ்வளோ போட்டிருந்தோமே எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்புறம் பக்கத்து வீட்டில அத்தைக்கிட்ட சொல்லி அத்தை இந்தமாதிரி ஆயிடுச்சி அத்தை அப்படினு சொன்னோனே பரவாயில்லை டி விடு டி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்க இந்த அளவு முயற்சி எடுத்துருக்கல இன்னொரு டைம் பண்ணும் போது இந்த வெண்டைக்காயை ஃபர்ஸ்ட்டே வானல்ல வச்சு ஒரு வத வதக்கிட்டு அதுக்கப்புறந்தான் நீ சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படினு சொன்னாங்க சொல்லிக்கொடுத்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம் அதாவது சாதம் தக்காளி வெங்காயத்தை ஒன்றா போட்டு அதில் சாதம் செய்கிறது ஒரே இதில் ஒரே இதில் செய்வாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது அது செஞ்சு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு அது செஞ்சேன் அது செய்யும் போதும் அப்படித்தான் அது காய் நிறைய போட்டேன் தண்ணி ஆனால் அதிகமாக வச்சிட்டேன் இப்போது நான் எதிர்பார்த்தது தக்காளி சோறு வந்து எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து பிஸ்மில்லாபாத்து தான் அந்த அளவுக்கு கொழகொழகொழன்னு தான் கிடைச்சிது அப்பவே அம்மா சொன்னாங்க பரவாயில்லை இன்னொரு டைம் இந்தளவு நீ ட்ரை பண்றல்ல திரும்ப திரும்ப நீ செய் ஒன்றும் பிரச்சனை வேணாம் நம்ம வீட்டில என்ன கவர்மெண்ட் அரிசி தான் ஆக்குறோம் இன்னும் நம்ம காஸ் போட்டு வாங்கலை செய்யுமா நம்ம எப்படி இருந்தாலும் சாப்புடலாம் பொருளை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா சரிம்மா அப்படினு வீட்டில அம்மாலாம் என்க்ரேஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய யூடியூப் பார்த்து அம்மாகிட்ட கத்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட அக்காக்கிட்ட அக்கா சூப்பராக சமைப்பாங்க அவங்கட்டலாம் கேட்டு ஒரு ஒரு டிஷ்ஷும் எப்படி செய்யணும் போகணும் அப்படினு கேட்டுட்டு நான் நிறைய கத்து சமைக்க ஆரம்பித்தேன் இப்போது வந்து எங்க வீட்டில ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க அப்படினா அது நான் எங்க அண்ணியும் தான் சொல்லுவாங்க அக்கா சமைப்பாங்க இருந்தாலும் அக்காவையும் மிஞ்சிட்டாளே அப்படின்ற அளவுக்கு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்